அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது ரெண்டு லட்சத்தி பதினொன்னாயிரத்தி நூற்றி பத்து அறுபத்தி ஒன்போதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்னாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எட்டு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று